அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் நீர்ப் பாச நீர்ப் பாசன வசதி நீர்ப் பாசன வசதி உள்ளது ஏரிப் பாசனம் மோட்டார் பாசனம் கிணற்றுப் பாசனம் போன்ற நீர் பாசன வசதி எல்லாம் உள்ளது அதாவது ஏரி பாசனத்தில் பார்த்திங்கன்னா நெல் மற்றும் பருத்தி போன்ற பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க அதாவது மோட்டாரில் பார்த்திங்கன்னா மோட்டாரு வச்சுருக்கிறவங்க கரும்பு மல்லாட்டை எள் பருத்தி வெண்டை பச்சமிளகாய் போன்ற பயர்களை பயிர் செய்யறாங்க கிணற்றுப் பாசனம் உள்ளவங்களும் இதே மாரி பருத்தி எள்ளு கரும்பு மல்லாட்டை வெண்டை கத்தரி போன்ற பயிரெல்லாம் பயிரிடுறாங்க அதனால் வந்து ஏரிப் பாசனத்தில் உள்ள ஏரியில நீர் இருக்கும்போதுக்கு தான் நெல் எல்லாம் நட முடியும் ஆனால் அங்கே நீர்பா மோட்டாரு கிணற்று பாசனத்துலையும் மோட்டார் உள்ள பாசனத்துலையும் தண்ணி எப்போ வேண்ணாலும் கிடைக்கும் அதனால் அவங்க எப்போ வேண்ணாலும் அந்த பயிரெல்லாம் முப்போகம் பயிரிட்டு இந்தமாதிரி பயிரெல்லாம் விளைய வச்சு அதாவது ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் வியாபாரிகளுக்கு கமிட்டிக்கு எடுத்துனு போவாங்க இல்லை வியாபாரிட்ட விற்பனை பண்ணுவாங்க அதனால் விவசாயிங்க ஒரு சிலர் நல்ல லாபம் அடைவாங்க சிலர் வந்து நல்ல விளைச்சல் இல்லைனா நஷ்டத்தில் இயங்குவாங்க இந்த மாரிதான் எங்கள் ஊர் ஏரிப் பாசனம் இருக்குது